வந்து தருமபுரி மாவட்டத்தில் வந்து நிறையா வெப்ப நிலையும் இருக்கு மழையும் பெஞ்சிருக்கு குளிர்க் காலமாவும் இருக்குது அதுவும் இந்த டைம் வந்து ரொம்ப காத்து காத்து பயங்கரமாக வீசிட்ருக்கும் எல்லா நிலையுமே வந்து அந்த நிலையை வந்து நம்ம அனுபவ அது ஒரு நல்லாருக்கும்ல்ல அப்போது பனிக் காலத்தில் வெயில் நல்லாருக்கும் ரொம்ப அழகாருக்கும் மழை காலத்தில் வந்து அப்டி வெப்பம் அப்டி சூடாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் வெயில் காலத்தில் வந்து ரொம்ப ஜில்லுன்னு மழை பெஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதத்துலையுமே வந்து ஒவ்வொரு இது வந்து ஸ்பெஷாலிட்டி இருக்குது அத நம்ம அனுபவிச்சிருக்கோம் கடுமையான வறுமையும் அனுபவிச்சிருக்கோம் மழையே இல்லாமல் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் தான் இருக்கும் மற்ற விவசாயத்துக்குலாம் தண்ணியே இல்லாமல் இருந்துருக்கோம் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்புறம் தண்ணி வெள்ளம் போல் பெருக்க எங்களோட நெல்லு இப்போ நாங்கள் விளைஞ்சோம் அந்த நெல்லலாம் மண்ணோட அப்டி படுத்து அந்த மாதிரியெல்லாம் எல்லாமே அனுபவிச்சுருக்கோம் ஒவ்வொரு சூழல்ல அந்த சூழல் நம்ம அனுபவிச்சிருக்கோம் அதுவும் ஒரு எப்படி சொல்கிறது அனுபவம் மாதிரி நாங்கள் கற்றுட்ருக்கோம் பார்த்துருக்கோம் எல்லாமே